ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க உங்களுக்கு என்ன வேணும் எல்ஜி எல்சி கம்பெனிலேந்து பேசுகிறேங்க ஆ வாங்கிக்கலாங்க உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ எல்லா மாடலும் இருக்குங்க பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் டபுள் டோர் வரைக்கும் இங்கே இருக்குங்க எல்லா கலர்ஸுமே இருக்குங்க நேரில் வாங்க சார் டைல்ஸ் கலரும் இருக்குங்க ம் நல்ல க்வாலிட்டி தாங்க வந்து நேரில் வந்து பாருங்கள் எப்போங்க வர்றீங்க ம் டெலிவரி ஃப்ரீ தாங்க உங்களுக்கு வார் வாரண்ட்டியும் உண் வாரண்ட்டியும் உண்டுங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வாரண்ட்டி உண்டுங்க அல்லாம் மோட்டர்ஸ் கரெக்டாக தான் இருக்குங்க உங்களுக்கு என்ன ஃபிரிட்ஜு மட்டும் இல்லங்க உங்களுக்கு எல்லா பொருளும் என்னன்ன உங்கள் பொருள் வீட்டுக்கு உண்டான பொருள் எல்லாமே எங்கள் வீட்டில இருக்குங்க எங்கள் கடையில் எல்லா வித பொருளும் இருக்குங்க வந்து வாங்கிக்கலாங்க வாஷிங் மிசினு சோபா டிவி எல்லா ஏசி எல்லா எல்ஜிலயும் எல்லா பொருளுமே இருக்குங்க ஆ ரொம்ப தேங்க்ஸுங்க